எனக்கு ட்ராயிங் வரையிறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுலேந்து அது எனக்கு ஒரு ஹபீட்டாகவே வச்சுருக்கன் இது என் ஹாபி அப்படினுகூட சொல்லலாம் சின்ன வயசில் அந்த மிக்கிமௌஸ் வரையிறது இல்லை அந்த பேப்பர்ஸில் வர ட்ராயிங்லாம் பார்த்து வரையிறது அதுக்கு கலர் அடிக்கிறது அந்த மாதிரி ஹாபிலாம் எனக்கு நிறைய இருந்துச்சு இப்போ யூடியூப்பில டெய்லி வீடியோஸை வரைஞ்சு போட்டுட்டுருக்கன் அதனாலே எனக்கு டெய்லி அது ஒரு ஹபீட்டாக ஆயிடுச்சு வரைய முடியாத நாட்கள்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணன் அப்படினா என்னால் அன்னைக்கு வரைய முடியாது அப்படில்லான எங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு அந்த மாதிரி யாராச்சும் வந்து ஸ்டே பண்ணுறாங்க எங்களோடே இருக்காங்க அப்படினா அன்னைக்கு என்னால் கொஞ்சம் வரைய முடியாமல் போய்டும் என்னோட டெய்லி லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்க அப்படினா ஃப்ரீ டைம்மாக நான் டேவில இருக்கும்போதே வரஞ்சுருவன் அப்படியும் அந்த டேவில என்னால் வரைய முடியல அப்படினா நைட்டு படுக்க போகறதுக்கு முன்னடியாச்சும் எதாச்சும் வரைஞ்சு அதை வீடியோஸ் போட்டுருவன்